நான் என் கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் சமையல்கட்டு பக்கமே போனது இல்லை எல்லா வேலையும் எங்கள் அம்மாவே செய்வாங்க எனக்கு சமையல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு செயல் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனால் கல்லூரி படிப்பு முடித்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வேலைக்குப் போக ஆரம்மிச்சிட்ட அப்புறம் திருமணம் ஆனதுக்கு பிறகு நான் தனியாக நாங்கள் சமைக்க ஆரம்மிச்சோம் அப்போது சமைக்க ஆரம்மிக்கும் போது ஒரு நல்ல ஒரு சமையலை நான் எனக்குன்னு தனியாக உருவாக்கிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஸோ அப்போ எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு பருப்பு உருண்டை கொழம்பு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தருவாங்க அது ரொம்பவும் சுவையாக இருக்கும் அது எப்படி அதை செய்யணும் அப்படிக்கிறத எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு நான் அடிக்கடி அந்த உணவை நான் செய்ய ஆரம்மிச்சேன் ஸோ பருப்பை ஊற வச்சுட்டு அதை இஞ்சி பச்சை மிளகா மிளகு வர மிளகாய் இதெல்லாம் போட்டு கடலை பருப்பை நல்லா ஊற வச்ச கடலை பருப்பை நம்ம அரைத்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் கடாயில் கொஞ்சமாக எண்ணை விட்டு ஒரு வடை மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போடணும் அந்த அந்த வடையை நல்லா சூடாகி மொறு மொறுன்னு வந்த உடனே அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைத்து விட்ட ஒரு மசால் கொழம்பு ரெடி பண்ணணும் அப்போது அந்த கொழம்புல இந்த வடைகளை நாம் உடைச்சி போட்டு நல்லா ஊற வச்சிட்டோம்னா அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் அந்த கொழம்புக்கு இந்த கொழம்ப நாம் இன்னொரு வகையாகவும் செய்யலாம் அந்த அரைத்து வச்ச கடலை பருப்பு மாவை நம்ம எண்ணையில் போட்டு பொரிக்கிறதுக்கு பதிலாக நாம் எண்ணை வேண்டாம் அதை நம்ம ஒத்திக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுனால் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவியில் அதை சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு ஆவியில் அதை வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிடம் போச்சுன்னால் அது நல்லா வெந்துடும் அப்புறம் அந்த சின்ன சின்ன அந்த வெந்த உருண்டைகளை எடுத்து நம்ம அப்படியே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க கூடிய அந்த தேங்காய் அரைத்த மசால் கொழம்புல இதை நாம் உள்ள போட்றணும் போட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது நல்லா ஊறிடும் அப்போது ஊறும் போது இது நமக்கு இட்லி தோசைக்கோ அல்லது சாப்பாட்டுக்கோ அல்லது நம்ம சந்தவம் அப்படின்னு எங்கள் பாஷையில் சொல்லுவோம் அதை அந்த இட் அ அரிசி மாவில் செய்யக்கூடிய ஒரு பதார்த்தம் அதுக்கு நாம் தொட்டு கொள்ளுறதுக்கும் இது நல்ல ஒரு ஏற்ற ஒரு கொழம்பா இருக்கும் எங்கள் அம்மா அதை இன்னும் டேஸ்டாக பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியலை அப்படின்னாலும் அவங்க அவங்க செஞ்சு கொடுத்த அந்த சுவையின் காரணமாக நான் மறுபடியும் மறுபடியும் நான் இந்த கொழம்ப செஞ்சு இப்போது நான் இதை வந்து இன்னும் நல்லா இதை இன்னும் என்னென்ன உணவு உ என்னென்ன பொருள்களை இதில் நான் சேர்த்தாக்கா அதனுடைய சுவை இன்னும் கூடுதலாகும் அப்படின்றத நானாகவே கண்டுப்பிடிச்சி அந்த உணவை இன்னும் நான் ஒரு சிறந்த ஒரு உணவாக நான் மாத்தியிருக்கேன் இப்போது எதாவது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்ஷன் அப்படின்னாலே உடனே என்னை வந்து அந்த அந்த கொழம்ப செய்ய சொல்லி எங்கள் வீட்டில் இருக்குறவங்க எல்லோரும் கேட்பாங்க அதை செஞ்சு தரும்போது எல்லோரும் சந்தோஷமாக அந்த அதனுடைய அதை ரசித்து அவங்க சாப்பிடும் போது பார்க்கும் போது நமக்கு நமக்கு இன்னும் அதை இன்னும் நல்லா எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு அது எப்போமே தோணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எங்கள் கொழந்தைங்க என்னென்ன உணவு வகைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது எல்லாமே நான் செஞ்சு கொடுக்கிறதுக்கு நான் என்னால் எந்த முயற்சிலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக செய்வேன் யூடியூபில் அல்லது வேறு எதில் எல்லாத்துலேயுமே நான் அதை பற்றின தகவல்களை திரட்டி அதை நான் செஞ்சு அவங்களுக்கு தரும்போது அவங்க அதை நல்லா இருக்குனு சொல்லும் போது நமக்கு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்துடும் அதை நான் ரொம்பவும் ரசித்து பார்ப்பேன்